எனக்கு பிடித்த பழமொழி தோல்வியே வெற்றிக்கு முதல்படி நம்பிக்கையே வாழ்க்கையின் உந்து சந்தி உந்து சக்தி பழக பழக பாலும் புளிக்கும் வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடு இந்த இந்த பழமொழி வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க தாமதம் தாழ்வுக்கும் ஏதுவாகும் இக்கரைக்கு அக்கரை பச்சை இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான் அடக்கம் ஆயிரும் ஆயிரம் பொன் தரும் இது வந்து எங்கள் காலேஜு ஃப்ரெண்டு சொன்னான் எந்த திரு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு தனிமரம் தோப்பு ஆகாது இது வந்து எங்கள் அம் எங்கள் அப்பா வந்து ஒரு பழமொழி சொல்லி தந்தார் அது என்னென்னா முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் அப்புறம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இன்னொன்று சொல்லியிருக்காரு அது ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் சொன்னான் ஒரு பழமொழி யானைக்கும் அடிசறுக்கும் எறும்பு ஊற கல்லும் தேயும் இது வந்து என்னோடய அக்கா சொன்னாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ஆற்றில் போட்டாலும் அளைந் அளந்து போடு இது வந்து என்னோடய தம்பி சொன்னான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது புலி பசித்தாலும் புல்லை திங்காது இது வந்து என்னோடய தங்கச்சி சொன்னாள் சிறு நுனாலும் வாய் வ தன் வாயால் கெடும் இது வந்து எங்கள் அண்ணன் சொன்னாங்க மின்னுவதெல்லாம் பொன்னல்ல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நாய் வாலை நிமிர்த்த முடியாது நிமிர்த்த முடியாது பசி ருசி அறியாது இதனை இதெல்லாம் எனக்கு தெரிந்த பழமொழி ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழியும் இது